வீட்டில் சமைக்கும்பொழுது உணவில் நாங்கள் செய்யும் சா சாப்பாட்டில் வெஜ் நாண்வெஜ் எந்தவொரு சாப்பாடாக இருந்தாலுமே அதற்கு ஸ்பெஷலாக பார்த்திங்கன்னா சுவை சேர்க்கும் வகையில் முக்கியமான ஃபுட்டுனு பார்த்திங்கன்னா கல் உப்பு ப்ளஸ் அடுத்தது பார்த்திங்கன்னா லெமன் அடுத்தது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னாக்கா அதற்கு கொடுக்கவேண்டிய மசாலாக்கள் இது மூன்றும் பார்த்திங்கன்னா அதனோட பக்குவத்துக்கும் அளவுக்கும் மீதி அளவு இல்லாமல் நிதானமாக சேர்த்து நுட்பமாக அதில் முறையை கையாளும் செய்யும் வகையில் அதற்கு நல்ல டேஸ்ட்டும் அனுபவமும் எங்களுக்கு நல்ல முறையில் கிடைக்கும் ரெண்டாவது நீண்ட நாள் எப்படி சொ நீண்ட நேரம் வைத்து உணவை ஹீட் பண்ணி சாப்பிடும் வகையில் சிறந்த முறையில் செய்து சுத்தமான நீரைக் கொண்டு செய்யவும் அதற்கான ஒரு நல்ல டேஸ்ட்டும் அதுக்குண்டான பராமரிப்பும் நல்ல முறையில் கிடைக்கின்றன